இப்போ மலச்சிக்கல் வந்துச்சுனா வீட்டில் வீட்டு வைத்தியம்னா இது வந்து வந்து வெந்தயம் சாப்பிட சொல்வாங்க வயிற்றுல கிருஷ்ணாயில் தடவ சொல்வாங்க வயிறு வலிச்சுச்சினா அப்புறமேட்டுக்கா கசாயம் போட்டு கொடுப்பாங்க இந்த ட்ரை ஃபுட்டு அதலாம் சாப்பிட சொல்வாங்க பரோட்டா பன்னு இதல்லாம் சாப்பிட சொல்வாங்க அப்புறமேட்டுக்கா இதுவும் ஏதோ ஒரு பவுட்ரு மாரியா ஒன்று கலக்கி கொடுப்பாங்க அதிகம் அதிகம் முறை கசாயம் தான் போட்டு கொடுத்துருக்கிறாங்க லூஸ்மோஷன் ஆச்சுனா அப்புறமேட்டுக்கா பன்னு பரோட்டா இதலாந்தான் சாப்பிட சொல்லி இருக்கிறாங்க வெந்தயம் வைற்றுல கிருஷ்ணாயில் தடவுவாங்க அவ்வளோ தான்